தனித்துவமான இடம்னு பார்த்தின்னா ஐயப்பன் கோவில் கேரளாவில் இருக்குது அது அங்கே போணுனால் அவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அங்கே போயே ஆகணுன்னு அப்படி ஒரு பிடிவாதனுகூட சொல்லலாம் மனதுக்கு நிறைவாக இருக்கும் அழகாக இருக்கும் அந்த மலை மேலே ஏறது கஸ்டமாக இருந்தாலும் அங்கே ஐயப்பனை பார்க்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆனந்தம் கஷ்டம் இப்போ அந்த மலை ஏறுகிறதுங்க ரொம்ப கஷ்டம் முடியாதவங்கள்லாம் ஏற முடியாது சில பேர் அழுவாங்க ஆனா அந்த கஷ்டத்துலையும் ஏறி தா லாஸ்ட்டாக ஐயப்பனை பார்த்துட்டு ஐயப்பனை பார்த்துட்டா ஓகே அதுக்கப்பறம் கீழே இறங்குறது தெரியாது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இயற்கை சூழ்நிலையில் இருக்கும் ஹில்ஸுந்தான் இருக்கும் ஃபுல்லாக இயற்கை தான் என்ன சொல்ல மரம் நிறையா இயற்கை ஃபுட்டு கேரளான்னு பார்த்தாவே ஃபுல்லாக இயற்கை தான் மரங்கள் தான் அதிகம் அதனால தான் இன்னும் அந்த கேரளா வந்து இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கின்றது ஒரு தனித்துவமான இடமா இருக்குது அப்போதுன்னாவே இங்கே இங்கே வைக்கிற போது நிறையா ஃபால்ஸ் பார்க்கு போயிட்டு போகும்போது மனதுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது குழந்தைங்கள கூட்டு போகலாம் கூட்டு போனால் அங்கே நல்லா என்ஜாய் பண்றதுக்கான நல்ல ஒரு இடம் மனநிறைவு கிடைக்கிறதுக்கு அது ஒரு நல்ல இடமா இருக்குது ஐயப்பன் டெம்பிள்